எஸ் க்ரீன் சூப்பர் மார்க்கெட் தான் என்ன என்னங்க வேணும் யார் ஆ இருக்குது சார் இருக்குது இருக்குது சொல்லுங்கள் எம்ம எத்தனை எம் எல் சார் வேணும் இது ஐநூறு எம்எல்லுங்களா ஐநூறு எம் எல்லு முந்நூற்றி இருபது ரூபா சார் ஐநூறு எம் எல்லு சார் அதல்லாம் பால் பொருள் சார் அ அடிக்கடி வெலை ஏறின்னே இருக்கும் சார் இது வந்து நம்ம வந்து டிமாண்டான பொருள் சார் இது வந்து அதிகமாக வெலை ஏற தான் சார் செய்யும் இது என்ன சொல்லுங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் சார் இது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் மட்டும் தான் சார் டெலிவரி வரும் ஓகே சார் ஆமாம்ங்க சார் புதுசாக நான் ச ஜாயின் பண்ணேன் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் நோட் பண்ணியாச்சு சார் இன்னும் சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சொன்னதே நல்லது சார் நாங்கள் டெய்லியும் க கரெக்டாக ப்ராப்பரான முறையில் ப பசங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிவிட்றோம் சார் கேஷ் நீங்கள் ஆ பசங்கள்ட்டேயே பையன்கிட்டேயே கொடுத்துருவிங்களா சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ந நல்லது சார் இன்னும் ஒரு இன்னும் ஒரு கால்மணி நேரத்தில் கெடைச்சிடும் சார் சரிங்க சார் நன்றி சார் ஃபோன் பண்ணதுக்கு இன்னும் வேறு எதா வேறு எதாவது ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள் சார் எப்பயுமே உங்களுக்கு இப்போதிக்கு இது மட்டும் போதுமா சார் தேங்க்யூ சார்